நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு இங்கே பக்கத்தில் இருக்கற கன்னியாகுமரி சுற்றுலா தலத்துக்கு வந்துட்டு சுற்றுலா செல்லலாம்னுட்டு முடிவு பண்ணியிருக்கோம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அதனாலே உங்கள் கடையில் வந்து பெரிய காராக வந்து ஒன்று புக் பண்ணலாண்ணுட்டு இருக்கோம் முன்பதிவு பண்ணுறதுக்கு எங்கள் குடும்பத்தில் மொத்தம் ஒரு இருபது பேர் வாக்கில் போகலான்னுட்டு இருக்கோம் அதனால் வந்துவிட்டு எங்களுக்கு வந்து ஒன்று சின்ன வண்டியாக இருந்தது அப்படின்னா ரெண்டு வண்டியாக இருந்தாலும் ஓகே ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்துவிட்டு நல்லதாக படலை ஆனால் வந்து பெரிய வண்டியாக பெரிய காராக எல்லோரும் இருபது பேர் உட்கார மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கு காலையில் கிளம்பிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து நாங்கள் அங்கேயிருந்து வர மாதிரி மூணு நாள் ட்ராவல் இருக்கற மாதிரி நாங்கள் போக போகிறோம் அதுக்கு தேவையான மாதிரி வந்து ஒரு வண்டி வந்து எங்களுக்கு வேணும் இதுலேருந்து உங்கள் கடைலேருந்து அது மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் கன்னியாகுமரி போயிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாமென்று இருக்கோம் என்னென்ன கோவில் இருக்குது அங்கே அப்படின்னுட்டு அதுக்கு நடுவில் வந்து சாப்பிடறதுக்கு வந்துட்டு ஹோட்டல் இந்த மாதிரி நின்று அங்கே தான் இறங்கி சாப்பிடணும் அதுக்கான விலைகள் என்ன அந்த விலைப்பட்டியல் என்ன அப்படிங்குறத வந்துட்டு சொல்லுங்கள் மூணு நாளைக்கு வந்து நாங்கள் போயிட்டு வரதுக்கான அந்த விலைப்பட்டியல் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் டீசல் போடுறது பெட்ரோல் போடுறது அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்குற மாதிரி எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லுங்கள் இருபது பேர் போறதுக்கு வந்து எந்த மாதிரி வண்டி வந்து உங்கள்கிட்ட இருக்குது எந்தெந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க என்னென்ன மாதிரி வந்து அதுக்கு வந்து வசதி எல்லாம் பண்ணி இருக்குது என்னென்ன மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து படுக்கிற வசதி இருக்குதா இல்லை அந்த டீவி அந்த மாதிரி தொலைக்காட்சி அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்குதா அந்த மாதிரி என்னென்ன அங்கே வந்து உங்கள் காரில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்குறத வந்துவிட்டு எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சொல்லி பேசி கலந்து ஆலோசிச்சுட்டு நாங்கள் திரும்ப அதை சொல்லுவோம் எங்களுக்கு வந்து நெறைய பேர் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய வண்டியாக வேணும் அவ்வளோ தான் இது மூணு நாள் போகிற வண்டியாக இருக்கணும் எங்களுக்கு அதுக்கு தாங்குகிற மாதிரியான வண்டியாக இருக்கணும் நிறைய லக்கேஜஸெலாம் வந்து எங்கள்கிட்ட இருக்குது துணிமணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குல்லாம் அதுக்கான மாதிரி பார்த்து எங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுங்க ட்ரைவரும் வந்துட்டு நல்ல நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் சின்ன பிள்ளைங்கல்லாம் வராங்க லேடிஸெலாம் வராங்க அவர்களுக்குல்லாம் வந்துட்டு எந்த வித தொந்தரவும் இல்லாமல் வந்துட்டு இருக்கிற ஒரு ட்ரைவராக ஓட்டுனராக வந்துட்டு எங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்க அவர்களுக்கு உண்டான சாப்பாடு அந்த செலவுகள் இதெல்லாம் வந்து நாங்களே பார்த்துப்போம் தங்குறதுக்கான இடத்தையும் எல்லாம் வந்து நாங்களே பார்த்துப்போம் என்ன எவ்வளோ செலவாகும் என்ன அப்டிங்குறதை வந்துட்டு எங்களுக்கு வந்து தகவல் தெரிவியுங்க